எங்கள் அரியலூர் மாவட்டத்தை பொருத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோக்குடி கிராமத்திலேதான் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வராங்க அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாகவே இந்த ஜல்லிக்கட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்து ஊரில் இருக்கறவங்க எல்லாருமே வருவாங்க அந்த பல ஊர்கள்லிருந்து வந்து மக்கள் வந்து கால் தடம் பதிச்சோம்ன்னா அந்த அந்த ஊரில் நல்ல மழை பெய்யும் அப்படிங்கிறது எங்க ஊர் ஐதீகம் எல்லா மக்களும் நம்பி அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தறாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் ஆனா தை அஞ்சாம்தேதி அந்த அன்னைக்கு தான் நாங்கள் வருஷா வருஷம் விடாமல் நடத்திட்டு வந்திட்டு இருந்தோம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அதுக்கு சுற்று வட்டாரத்தில் எங்கள் ஊரில் மட்டுந்தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க இப்போது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கப்புறம் எல்லாருமே பக்கத்து ஊர்கள்லேருந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக் கூடிய மக்கள் எல்லாத்துட்டையும் வரி வசூலித்து கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்றாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம் அதுக்கு மாடுபிடி வீரருக்கும் சரி மாடு வளக்கிறவங்களுக்கும் சரி தேவையான பரிசுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக் கூடிய அரியலூர் கீழப்பழுவூர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரி ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி அவங்க அந்த உரிமையாளரிட்ட போய்ட்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணுவோம் அதை வைச்சு பரிசுப் பொருட்களுக்கு நாங்கள் தேவையான பரிசுகள்லாம் வாங்கிப்போம் வாடிவாசல்லிருந்து மாடை டோக்கன்வைஸ் தான் நாங்கள் அனுப்புவோம் பக்கத்து ஊருங்களுக்கெலாம் போயிட்டு எத்தனை டோக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு பத்து டோக்கனா இருபது டோக்கனா பார்த்து கொடுத்துட்டு வருவாங்க ஒன்றாவது டோக்கன்லிருந்து வரிசையாக நாங்கள் விடுவோம் அந்த மொதல் டோக்கன் மாடு வந்து விடும் போது வாடிவாசல்லிருந்து அந்த எல்லைக் கோடு வரைக்கும் மாடை பிடித்துட்டு போகணும் மாடை பிடித்துட்டு போகிறவங்க மூணு இல்லைன்னா மூணு சுற்று சுற்றணும் மாடு அதுவரைக்கும் அந்த கொம்பு பிடிக்காமல் காலை கட்டாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த மாடுபிடி வீரர் ஜெயிச்சதாக அர்த்தம் அவருக்கு பரிசளிப்போம் ஒருவேளை மாடு அடக்க முடியலை அப்படின்னா மாட்டை கொண்டு வந்த மாடுக்கு மாட்டுக்காரருக்கு நாங்கள் பரிசளிப்போம் அதே மாதிரி அந்த நாள்கள்லாம் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படின்னா யாருமே எங்கள் ஊரிலேருந்து வெளியே போக மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக அன்றைக்கு லீவ் போட்டுட்டு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க பக்கத்திலே இருக்கறவங்க மற்ற வீட்டுலிருந்து கூரை வீடாக இருந்தாலும் சரி எங்கே இருக்கோ எல்லாத்திலையுமே ஏறி நின்று பார்ப்பாங்க பார்க்கவே அன்னைக்கி ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் ஸ்டார்ட்டிங்கிலேருந்து வெயில் மழை எதுவும் பார்க்காம எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கபடி கபடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பாய்ஸுங்கள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி வைச்சு அதே மாதிரி பக்கத்து ஊரில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வந்து காம்படிஷன்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வைப்பாங்க அதில் பரிசெலாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுவாங்க